ஏழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு